நியூஸ் அப்படின்னு சொல்லணுன்னா அது ஒரு நாலேட்ஜ் டெவெலப்பர் தான் நம்மளோடய நாலேட்ஜ் எவ்வளோக்கு எவ்வளோ டெவெலப் பண்ணணுனா டெய்லி நியூஸை பார்த்தன்னா டெய்லி அப்டேட் கிடச்சிச்சினா நாம்ம அப்டேட்லே இருக்கலாம் எப்போவுமே ஒரே அப்டேட்லே இருக்கலாம் டெய்லி டெய்லி டெய்லி ஒவ்வொரு நியூஸ் ஒவ்வொரு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அரசியலாக இருக்கட்டும் வணிகத்துலையா இருக்கட்டும் மார்கெட்டிங்க்லையா இருக்கட்டும் எல்லாமே ஒரு நியூஸ்ஸு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுனா நம்ம நியூஸ் பார்க்கறது தான் நியூஸ் பார்க்குறதோட நியூஸை கேட்டு அதுக்குத் தகுந்த மாதிரி நாம் வரணும் நம்மளோடய லைஃபை அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலோடய கொண்டு போயிடலாம் நாம் நியூஸ் பார்க்கறத விட நம்ம சின்ன தலைமுறைளை பார்க்க வைக்கணும் நம் பிற்கால தலைமுறை வாராங்கல்ல அதிகமாக ஃபோனில் பார்க்குறாங்க ஃபோனில் என்ன பார்க்குறாங்க ரீல்ஸ் ரீல்ஸ் ரீல்ஸ் ஃபுல்லா டிக்டாக் அதே தான் பார்க்குறாங்களே தவிர நியூஸை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இல்லை நாம் ஊக்குவிக்கிறீங்களா அப்படின்னா இல்லை நாம்மளே பார்க்கறது இல்லை எப்படி ஊக்குவிக்கப் போகிறோம் முடிஞ்சளவு நாம்ம ஊக்குவிக்கணும் நாம் பார்த்தாதான் அடுத்தவங்கள நாம்ம கரெக்ட்டாக இருந்தால் தான் நாம் அடுத்தவங்களையும் அந்த சைடு வச்சு ஈ ஈக்குவல் பண்ண முடியும் நாங்கள் எப்போது எப்படி நியூஸ் பார்ப்போன்னா நியூஸ் பேப்பரில் பார்க்கறது வந்து சாத்தியம் இல்லை சாத்தியம் இல்லைனா இருக்குது நாம்ம பார்க்க மாட்டோம் நியூஸ் ஆப்ஸ் இருக்குது டவுன்லோட் பண்ணிடுவோம் அது டெய்லியும் நோட்டிஃபிகேஷனாக டெய்லி வரும் ஃப்ரீ டைமில் வாட்ஸாப் ஸ்டேட்டஸ் பார்க்கறத விட நியூஸ் பார்க்கலால்ல நியூஸு ஸ்டேட்டஸ் பார்க்கறது கொஞ்சம் தான் இருக்கும் சேம் அதே ஸ்டேட்டஸ் மாதிரி லோக்கல் நியூஸஸ் இருக்கும் லோக்கல் நியூஸஸ் இருக்கற இருக்கற நம்மளுக்கு லோக்கலு தான் முக்கியம் ஒரு இன்டர்நேஷனல்லோ அதுக்கு மேலே போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை லோக்கல் நியூஸ்க தெரிஞ்சாவே நாம் நல்லா டெவெலப் ஆயிடலாம் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப் போனால் நியூஸில் நாம்ம சொன்ன மாதிரி தான் நாம் அப்டேட்டாக இருக்கலாம் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிடைக்குன்னா நீங்க ஒரு சதவீதம் எதிர்பார்த்தால் அது நூறு சதவீதமாக கிடைக்கும் அதுதான் நியூஸு நாம் எதிர்பார்க்கறது மழை இன்றைக்கு வருமா அப்படின்னு கேட்போம் ஆனால் மழை இன்றைக்கியிருந்து அடுத்த வருஷத்துக்கு எவ்வளோ என்னெனறைக்கி என்னென்ன மழை வ எப்படியெல்லாம் வரும் மழை எனறைக்கி காற்று வரும் என்றைக்கி வெயில் அடிக்கும் அப்படின்ற நியூஸ் வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிடும் அதே டேரெக்ட்டாக நாம் போய் வேறு ஏதுவும் மொத்தமாக நிகழ்ச்சியை பார்த்தா அதுதான் எந்த பலனும் கிடைக்காது நியூஸ் என்றது ரொம்ப ரொம்ப எல்லோருக்கும் முக்கியமான ஒன்று செய்தின்றது யாராலும் கொடுக்க முடியாத ஒன்று அது நம்மளுக்கு கிடைக்குதுனா பயன்படுத்திக்கணும்